எப்பவுமே எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொரு எந்த இன்ஸிடண்ட் போகும் போது என்னென்ன யூஸ் பண்ணனும் அதுமாதிரியும் காசு இருந்தாலும் சரி சேர்த்து வச்சுப்போம் கலாச்சரப்படி பார்த்தா எந்த இடத்துக்கு போகும் போது என்ன மாதிரி யூஸ் பண்ணனும் எந்த மாதிரி செலவு பண்ணனும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து செயல்முறைபடுத்துவேன் இந்த தேதியில் இந்த மாதிரி இருக்குது இதுக்கு நம்ம எப்படி டைம் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நல்லா யோசித்து முடிவு பண்ணுவேன்